நான் வந்து கனியாமூரு கனியாமூரில் வந்து போக்குவரத்து வசதி இல்லாமல் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எப்புடினா காலையில் ஏழு மணிக்கு ஒரு பஸ்ஸு ரெண்ட்ரை மணிக்கு ஒரு பஸ்ஸு இந்த ரெண்டு டைம் ம இந்த ரெண்டு டைமுக்கு மட்டும் தான் ஊர் உள்ளே பஸ்ஸு வரும் ஊர் உள்ளேன்னா எங்கள் கனியாமூருக்கு மெயின்னான ஒருஇ டம் கைக்காட்டி இருக்குது மூணு கிலோமீட்ரு அதுக்கும் இதுக்கும் டிஸ்டன்ஸு நாங்கள் மூணு கிலோமீட்ரு வந்து தாண்டி தான் அங்கே போய் பஸ் ஏற முடியும் மக்களெல்லாம் அந்த பெரியவங்க வயிசானவங்களெலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அங்கேருந்து மூணு கிலோமீட்டர் நடந்து வந்து பஸ் ஏறுவாங்க ஏழு மணிக்கு விட்றது ஒரு எட்டுரைக்கு ஒன்போதரைக்கு விட்டா கூட எல்லாம் போவாங்க ஏழு மணிக்கு விட்டு யாருமே அந்த பஸ்ஸில் போக மாட்டாங்க அதேமாரி மதிய டைமு ரெண்ட்ரைக்கும் யாருமே வர மாட்டாங்க போக மாட்டாங்க வர மாட்டாங்க ஏழு மணிக்கு விட்றத எட்டு அப்பற எட்ரை மணிக்கு ஒன்போது மணிக்கு அப்படி விட்லாம் ஏழு மணிக்கு அந்த மூணு கிலோமீட்ரு தாண்டி வந்து வரது வேஸ்ட்டு தான் இந்தமாரி போக்குவரத்து வசதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் மூணு கிலோமீட்டரு ஸ்கூல் பிள்ளைங்க பசங்க எல்லோருமே மூணு கிலோமீட்டர் தாண்டி தான் போய் கைக்கட்டில் பஸ் ஏறுவாங்க அதும் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அந்த கைகட்டில் ஏர்ற பஸ்ஸும் சில டைமெலாம் சில பேர்லாம் வீழுந்துருவாங்க அதேமாரி எங்கள் ஊர் உள்ளே போகிறதுக்கு வந்து ரோடு வசதி ஒன்றும் இருக்காது போக்குவரத்துக்கான ரோடு வசதி எதுவுமே இருக்காது எல்லாம் மேடு பள்ளமாக இருக்கும் போட்டால் தரக்குறைவாக மட்டும் தான் போடுவாங்க ஏதோ நானும் காண்ட்ரேக்ட் எடுத்து பண்ணுறேன்ற பேரில் அவங்க ஒரு காசுலாம் கொஞ்சம் பாதி செலவு மட்டும் பண்ணிவிட்டு பாதி காசுலாம் அவங்களே எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸும் நாங்கள் விடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய டைம் எழுதி போட்டுருந்தோம் அப்போயும் ஒன்றுமே கண்டுக்கல ஒரு ரோடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்ருந்தோம் ஒன்றும் கண்டுக்கல வயிசானவங்களெலாம் நடந்து போவாங்க அந்த ரோட்டில் அதில் எல்லாமே ஸ்பீடாக வருவாங்க அதனால் ரோடு கொஞ்சம் அகலமாக போட்டு நடந்து போகிறவங்களுக்கு தனியாக வழி விடுங்க பஸ்ஸு போகிறதுக்கு தனியாக வழி விடுங்க அந்தமாதிரிலாம் சொல்லிட்ருந்தோம் இந்தமாதிரி கூட போடலை இதெல்லாம் போடலனாலும் ரோடாச்சும் ஒழுங்காக போடலாம் ரோடும் போடல ஒன்றும் போடல பஸ்ஸு இல்லை அதில் இதெல்லாம் வந்து போடணும்னு எல்லாம் நிறைய டைம் ஸ்டெப் எடுத்தாச்சு ஒன்றும் கண்டுக்கவே இல்லை இதுவும் ட்ரெயின் இருக்குது பாருங்க பக்கத்து ஊர் சின்ன சேலம் ட்ரெயினில் ஏறும்போது ஒரு டிக்கெட்டு புக் பண்ணிட்டு புக் பண்ணவங்களுக்கும் புக் பண்ணாதவங்களுக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே இல்லை புக் பண்ணவங்க வந்து நின்றுட்டு வருவாங்க புக் பண்ணாதவங்க வந்து உட்காந்துட்டு வருவாங்க ஏன்னால் ஏற்கனவே புக் பண்ணிருப்பங்க அவங்க சீட்டில் வந்து இவங்க உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் ரொம்ப சண்டை இந்த மாதிரிலாம் நடக்கும் அதேமாரி இந்த இங்கேருந்து சின்ன சேலத்திலேருந்து நான் சேலம் போயிருந்தேன் சேலத்திலேருந்து பாம்பே போகிற வழியில் அந்த ட்ரெயினில் அந்த பாம்பேக்காரவங்களாம் ரொம்பம் ரொம்ப பிரச்சின பண்ணுறாங்க அவங்களாம் ரொம்ப ஒரு பாக்கு கீக்கு அந்தமாதிரிலாம் போட்டுக்கிட்டு ரொம்ப இரிட்டேட்டிங்கா ஒரு மாதிரியா இருக்குது அதெலாம் கொஞ்ச பண்ணக்கூடாது ட்ரெயினில் கொஞ்சம் தட பண்ணுங்க கூட்டமெலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதில் தான் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான வழியை பாருங்க இதை தான் கேட்டுக் கொள்கிறேன்